ஹலோ ஆ குட்மார்னிங் மிஸ் மிஸ் அந்த விக்கி வீட்லருந்து நாங்கள் பேசுகிறோம் மிஸ் விக்கியோட ஃபாதர் தான் பேசுகிறேன் ஆ ஆமாம் மிஸ் அன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு அதான் நீங்கள் யூனிட்டு டெஸ்ட்டு வச்சு விக்கியோட பேப்பரை கொடுத்துவுட்டிங்க நல்லா படிக்கிறான்ல மிஸ்

உண்மை தான் மிஸ் இந்த தடவ மட்டும் கொஞ்சம் முடியல நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக மீட்டிங் வந்து அட்டண்ட் பண்ணுறேன் மிஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக மிஸ் ஆ ஸ்டூடண்ட்டு பேர் வந்து விக்னேஸ்வரன் கூப்பிட்றது நாங்கள் அதை விக்கின்னு கூப்பிடுவோம் அப்படியா ஸ்போட்ஸ்ஸுல எல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பான் பிள்ள

உங்கள் ஸ்கூலில் கராத்தே க்ளாஸ்ஸும் சிலம்பம் க்ளாஸ்ஸும் இருக்குதா மிஸ் ஆ பிள்ளைய வந்து கராத்தே இல்லைனா சிலம்பில வந்து சேரத்து உடலான்னு இருக்குது

ஆ ஆ இல்லை ரெண்டு வேண்டாம் மிஸ் ரெண்டுலையும் சேர்த்து விட்டோனா படிப்பில் கவனம் செலுத்த மாட்டான் பிள்ள அவனை நாங்கள் ஒரு இதில் மட்டும் சேர்த்து விட்றோம் ஒன்று ஒன்னாக சேர்த்து விட்டம்ன்னா நல்லா இருக்கும்ல அதான் சேர்த்து அதான் மே இப்படி ஒன் பை ஒன்னாக சேர்த்து விட்டம்னா க்ளாஸ்ஸுக்கும் போயிகிட்டு இருப்பான் சிக்ஸ்த்து க்ளாஸ்ஸில் அவன் டென்த்து வரதுக்குள்ளே இதுமாதிரி எல்லா அக்டிவ் அதை அதர் அக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிச்சிக்கிட்டான்னா நைன்த்துலே முடிச்சிவிடலான்னு ப்ளான் வச்சுருக்குறோம் ஏன்னா டென்த்துன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களுக்கு ஒரு பிள்ள தான் இருக்குறான் அதனால அந்த பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்குனுமேன்னு தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் ஐடியா வச்சுருக்குறோம் மிஸ் சரிங்க மிஸ் மண்டே அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கா மிஸ் அதனாலயா ஓகே மிஸ் நேராக வரேன் பிள்ளைய கொண்டு வந்து விட வரும் போது நான் நேராகவே வரேன் மிஸ் தேங்க் யூ மிஸ்